பொதுவாக வயலில் நெல் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் பொங்கல் தான் பொங்கல் திருநாளை தான் கொண்டாடுவாங்க விவசாயிங்க அது தான் பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க என்னென்னா அந்த புது நெல்லை அறுவடை செஞ்சு அதை தீட்டி அரிசி ஆக ஆக்கிவிட்டு அந்த புது அரிசியை போட்டு தான் பொங்கல் செய்வாங்க பொங்கல் பானையில் இஞ்சி மஞ்சள் எல்லாமே கட்டி இஞ்சி மஞ்சளும் அப்போது தான் அறுவடை செய்வாங்க பொங்கல் அந்த தை மாதத்தில் தான் அதை அறுவடை செய்வாங்க அறுவடை செஞ்சு பொங்கலுக்கு அது விற்பனை ஆகும் இஞ்சி மஞ்சள் எல்லாத்தையும் கட்டி பொங்கல் பானையில் பொ பொங்கல் பொங்கி அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் வந்து சித்திரை மாதத்துல அறுவடை செய்வாங்க அது அந்த புது பயிரை தான் வந்து தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதத்தில் வரும் இல்லையா அப்போ வந்து அதில் தான் பாயாசமெல்லாம் செஞ்சு அந்த வருட பிறப்பை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இது மாதிரி தான் தமிழர்கள் வந்து விவசாயம் பண்ணி அந்த பயிரை அறுவடை செஞ்சு ஒவ்வொரு பண்டிகையாக கொண்டாடுவாங்க